வீட்டையும் விளையாட்டையும் ஈஸியாக ஒன்றிணைச்சிடலாம் மக்களோட ஏன்னா மக்களும் எல்லாருமே சின்ன வயதுலேருந்து வளர்ந்து பெரியவங்களாக தான் ஆகிருப்பாங்க அதனால் ஸோ அவங்க குழந்தைகளாம் விளையாடும் போது இ இன்னும் கொஞ்சம் நெருக்கமாக ஆக்கலாம் நல்லா குழுவாக ஒரு கபடி விளையாடுறோனா கபடியில ஏழு பேரும் ஒரு டீம்மா இருந்து அவங்களால் முடிஞ்சதை செஞ்சு டீம் ஜெயிக்கும் அது அது குழுப்பணியாக சேர்ந்து விளையாட்றது அதுவே சோலோவானா ஒரு ரன்னிங் ரேஸ் ஒரு ரன்னிங் ரேஸ் அப்படி இல்லைன்னா குண்டெறிதல் ஈட்டி எறிதல் இது மாதிரி தனிப்பட்ட அவங்களால் என்ன முடியுமோ லாங் ஜம்ப் ஹைட் ஜம்ப் இந்த மாதிரி த தனிப்பட்டு அவங்களால் விளையாண்டு ஜெயிக்க முடியும் இந்த மாதிரி நிறையா அவங்களால் முடிஞ்சதை செஞ்சு மக்களை மக்களுக்கு கேமஸ்ஸோட அருமை புரிந்து தாய்மண்ணோட விளையாட்டை கபடி புரிஞ்சு எல்லாரும் ஒத்துழைக்கணும் ஒத்துழைத்து ஒரு ஊரே சேர்ந்து ஒரு கபடி மேட்ச் நடத்துனால் தான் இந்த ஊருக்கும் பெருமை அதில் விளாட்ற ப்ளேயர்ஸ்ஸுக்கும் பெருமையாக இருக்கும் அதனால் ஊரில் வந்து அதே போல அந்த டீம் விளாண்டு ஜெயிக்கணுன்னா கப் முக்கியமான காரணம் லீடர்ஷிப் அந்த கேப்டனுங்கிற அந்த பொஷிஷன் ஒருத்தனுக்கு வரணும்னா அவன் எல்லாத்தையும் தாங்கணும் ஒரு டீம்ல ஏதோ ஒரு பிரச்சனைன்னாலும் அவன் தான் முன்னாடி நிற்கணும் யாருக்காவது ஏதோ ஒன்று ஆச்சுன்னா அவன் தான் நின்று பேசணும் முதல்ல டீம் கேப்டன்னு தைரியமாக இருந்தால் தான் டீம் நல்லாயிருக்கும் எக்ஸ்சாம்பிள் சிஎஸ்கேக்கு தோணி மாதிரி எந்த ஒரு சிச்சுவேஷன்லயும் கோவப்படாமல் கூலாக ஹேண்டில் பண்ண கற்றுக்கணும் அப்படி இருந்தால் மட்டுந்தான் எந்த ஒரு டீமும் ஜெயிக்கும்